வணக்கங்க சொல்லுங்கள் ஆமாம்ங்க உங்கள் நீங்கங்க ஓ அப்படிங்களா சரிங்க சரிங்க சரிங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் உங்கள் பேருங்க சரி சரி சரி சரிங்க எந்த ஊருங்க அவங்க கல்யாண நடந்தது எந்த ஊருங்க ஓ அப்படியா ஆமாம் ஆமாம் ஆ சரி சரி சரிங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அங்கே எல்லாம் பிடிச்சிருந்துச்சிங்களா சரிங்க ம் சரி சரி சரிங்க இப்போ உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் வேணுமா இல்லை ஸ்டேஜ் டெக்ரேஷன் எல்லாம் இல்லை நாங்கள் எல்லாமே பண்ணுறோங்க ஏ டூ இஸட் எல்லாமே பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் எது சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிங்க இல்லை எப்படினு கேட்குறேன் சரிங்க ஆ இல்லை இப்போ நீங்கள் ஃபுட்டு மட்டும்தான் உங்களுக்கு வேணும் இல்லைங்களா அதானே சொல்லுறிங்க நீங்கள் இல்லைன்னா ஃபுட்டு வந்து இப்போ உங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் ஒரு நேரம் மட்டும் போதுங்களா இப்போ ரிசப்ஷன் மாதிரியா ஒரு நேரம் மட்டும் போதுங்களா உங்களுக்கு இல்லை சம்மந்தி வீடு வரைக்கும் வேணும் உங்களுக்கு இல்லைங்களா ஓகே ஓகே அப்போ நைட்டு வந்து உங்களுக்கு கூட்டம் எப்படி நைட்டு அதிகமாக வருவாங்களா இல்லை காலையில் அதிகமாக வருவாங்களா சரி சரி சரிங்க ஆ அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆ சரி சரி சரிங்க பார்த்து நீங்கள் இப்போ டிஃபன் வந்து ஐட்டம்ஸ் வந்து என்னென்னன்னு இப்போ சொல்லிருக்கிங்க நீங்கள் இட்லி இது சப்பாத்தி வேணுங்கிறீங்க ஆ சப்பாத்தியா தோசை சொன்னிங்களா ஆ சரிங்க கொட்டேஷன்னு நான் வந்து எத்தனை பேர் என்னன்றது நீங்கள் சொன்னிங்கன்னா நான் அதுக்கு தகுந்தாப்பில உங்கள் நம்பருக்கு கொட்டேஷனை அனுப்புவங்க ஆ பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி காலையில் எத்தனை பேர் வருவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள்

ஆ எல்லாமே நம்ம இல்லை நம்ம டீமே இருக்காங்க அதுக்கெல்லாம் நம்ம டீம் இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சிரலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மட்டும் ஆ அதும் இப்போ அதாங்க அது அது தான் இப்போ கேட்க வந்தேன் நான் இப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் அந்த பீடா அப்புறோம் அந்த பாதாம் பால் எல்லாம் வச்சுருப்பாங்க அது ஒன்று இருக்குங்க அப்புறோம் இப்போ இந்த பஞ்சு மிட்டாய் கொண்டு வராங்க உங்களுக்கு என்ன ஐட்டம் இந்த என்ன வேணுங்குறது சொல்லுங்கள் இல்லை சிலது ஐஸ்கிரீம் போட்னாங்கன்னா இது பாதாம் பால் வேணான்பாங்க இல்லை ரெண்டுமே போட்டுரலானாலும் போட்டுரலாம் உங்களுக்கு வந்து ஹை ஃபையாக வேணுமா இல்லை நார்மலாக மிடிலில் இதாக வேணுமா என்னங்கறது சொன்னிங்கன்னா நம்ப அதுக்கு தகுந்தாப்புல ஐட்டம் போட்டு இது பண்ணிக்கலாங்க சரிங்கம்மா சரிங்க சரிங்க சரி சரி சரி சரிங்க அது பார்த்துக்கலாங்கம்மா சரிங்களா நீங்கள் ஆ ஆ ஆ சரிங்க அது பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாங்க அந்த பொண்ணுக்கு பண்ண மாதிரியே நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா உங்கள் ஃப்ரெண்டுக்கு பண்ண மாதிரியே கேட்குறீங்க சரி பண்ணிக்கலாங்கம்மா அதோட இன்னும் கொஞ்சம் நல்லாவே சிறப்பாகவே பண்ணி கொடுத்தட்றங்க சரிங்களா சரிங்க ஆ வச்சிரலாங்க எல்லாமே அதுவும் எல்லாமே வந்துரும் ஒரு பேக்கேஜில் இது எல்லாமே வந்துருங்க சரிங்கம்மா ம் ஓகேங்க ஓகேங்க சரி ஆ சரி நீங்கள் பேசிட்டு எனக்கு எவ்வளோ எத்தனை பேர் காலையில் நைட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்புறோம் மெனு வந்து கன்ஃபாமாக வந்து ஒரு ஒரு ஃபைனல் லிஸ்ட் எனக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில ரேட் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு நாங்க ரெண்டு நாளில் நான் உங்களுக்கு கொடுத்தட்றங்க இப்போ உங்களுக்குனால கொடுத்தட்றேன் சரிங்களா சரிங்க ஓகேங்க வணக்கங்க வச்சுட்றேன் ம் ம் ஆ ம்